பாடகர்கள் செய்யும் சில பொதுவான தவறுகள் என்னென்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு தமிழ் பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஆங்கிலத்தை வந்து நுழைக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய தப்பாக இருக்குது இப்போ தமிழ்னால் தமிழ் மட்டும்தானே எடுத்துக்கணும் அதில் வந்து நிறையா ஒரு லாங்குவேஜஸும் வந்து கொண்டு வராங்க அதேப்போல் ஒரு ஒரு பாட்டுனால் அது வந்து ஒரு பாட்டுனால் அது எவ்வளோ பெரிய இது அதில் வந்து தகாத வார்த்தைகளை கொண்டு வந்து பாடறதுனால சின்ன குழந்தைங்கள வந்து அது ஒரு பாதிப் பாதிப்படைய செய்கிறது அதேப்போல் ஒரு பாட்டை வந்து ஒரே நோக்கத்தோடு தான் பார்க்கணும் வேறே எந்த நோக்கத்தோடேயும் அதை வந்து பாடக்கூடாது அதே போல் நான் இதை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இதுக்குன்னு தனியாக படித்தவங்கள்ட்ட தான் இந்த பாட்டை வந்து எழுதக் கொடுக்கணும் அப்படி பா அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து சரியாக வரதுக்கு வந்து எப்படி எந்த ஒரு தவறுகளும் இப்போ வராமல் தவிர்க்க தவிர்க்கலாம் அந்த இது வந்து என்னோடய கருத்து அந்தமாதிரி கொடுத்தீங்கன்னா அந்தமாதிரி தவிர்க்கலாம் அவ்வளோதான் இது வந்து என்னோடய கருத்து